கிராமத்துலையும் மக்கள் எல்லாம் கடன் வாங்குறாங்க எதுக்காகன்னா கல்விக்கடன் மருத்துவக்கடன் கல்யாணக்கடன் இந்தமாதிரி போன்றவைகளுக்காக கடன் வாங்குறாங்க கல்விக்கடன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்பாங்க அது மூலியமாகதான் பார்த்து தருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்பளை ரொம்ப அலையவிட்டு இது பண்ணுவாங்க அப்புறமேட்டு கொரோனா வந்த பேரில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கே வழியில்லாம இருந்தாங்க அப்போ வந்து கடன் வாங்குனாங்க இப்போ அந்த கடனை கட்டுறதுக்காக மற்ற ப்ரைவேட் பேங்க்ல வாங்கி அதை வந்து கடனை கட்டுறாங்க இப்போ ஒரு எமெர்ஜென்சி டக்குன்னு யார்கிட்டையும் கேட்க முடியாதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து கந்துவட்டிக்கிட்ட கடன் வாங்குறாங்க அந்தமாதிரி போன்ற நிறைய இதுக்காக மக்கள் வந்து கடன் வாங்குறாங்க ப்ரைவேட் பேங்க்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவரும் ஊருக்குள்ளே வந்து இந்தமாதிரி எங்கள் கம்பெனியில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கம்மி வட்டி தான் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அடுத்த மாதம் வந்து இன்னும் கம்மியாகும் அப்படியே குறஞ்சிக்கிட்டே போகும் லாஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் சேர்த்தி வர மாதிரி இருக்கும் இப்படின் சொல்லி நிறைய பேர் ஊருக்குள்ளே வந்து உங்களை வந்து கடன் வாங்குறதுக்காக இது பண்ணுவாங்க நீங்கள் இப்போ கட்டத் தேவையில்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கட்டிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி உங்கள்கிட்ட வந்து கடனை வந்து இது பண்ணுவாங்க அதனால வந்து கடன் வந்து ரொம்ப அதிகம் வாங்கக்கூடாது கடன் அதிகம் வாங்கினிங்கன்னா நமக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து எந்தெந்த சமயத்துக்கு எந்தெந்த தேவைக்கோ அதுக்கோசரம் மட்டும் கடன் வாங்கிக்கலாம் இப்போ மகளிர் குழுவில இருந்திங்கன்னா அது மூலியமாக நீங்கள் கடன் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு க ப இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல வாங்குனிங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி இதமாதிரிலாம் வாங்குனிங்கன்னா ஒரு நாலு வருஷம் கழிச்சு கூட அது தள்ளுபடி ஆகும் ஆட்சி கீட்சி மாறுச்சின்னா இது பண்ணுவாங்க அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து கடனும் வந்து வெளி பேங்க்ல வாங்குறதை விட கவர்மெண்ட் பேங்க்ல வாங்குனிங்கன்னா கொஞ்ச வந்து வட்டி கம்மியாகும் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தமாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் அதேமாதிரி வெளியே வர கந்துவட்டி இந்தமாதிரிலாம் வாங்குனீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதுக்காகவே திரும்ப வேலைக்கு போய் இன்னோரு இடத்துல கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவு கவர்மெண்ட்டில் வாங்கிக்கோங்க ப்ரைவேட்டில் வாங்குனாலும் மாத மாதம் கரெட்டாக கட்டுற மாதிரி இருக்கும் எதாச்சும் பெனிஃபிட்டு இருக்குதா நம்பளுக்கு உதவி இதாக இருக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டு வாங்குங்க அதேமாரி தனிக்கடன் வந்து யாருமே எந்த இடத்துலையும் தர மாட்டாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்திங்கன்னா தான் தருவாங்க அதேமாரியும் மகளிர் மூலியமாக போனிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அலைச்சலும் இல்லாம சீக்கிரம் கிடச்சிரும் அது இது போன்ற மாதிரி நல்ல இதுவும் இருக்குது தீய இதுவும் இருக்குது நீங்கள் ஈக்விடாஸு இந்தமாதிரில்லாம் வாங்குனிங்கன்னா வார வாரம் கட்டுற மாதிரி இருக்கும் மாத மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதோட எக்ச்ட்டாக வந்து வட்டி போட்டு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு கெட்டது நடந்தா கூடோம் காசை வாங்கிவிட்டு தான் போவணுன்னு நினப்பானே தவிர இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி விட்டுட்டெல்லாம் யாரும் போகமாட்டாங்க எதுவும் பரிதாபமும் பார்க்கமாட்டாங்க அதனால முடிஞ்ச அளவு வந்து ப்ரைவேட் பேங்காக இருந்துச்சுன்னா ஆலோசிச்சிட்டு கேட்டு பண்ணுங்கள் கவர்மெண்ட் பேங்க் வாங்குனிங்கன்னா கொஞ்ச அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு எந்த இதுலையும் தீங்கு இருக்காது நல்லபடியாக வந்து உங்களுக்கு பண்ணிக் கொடுப்பாங்க